ஹலோ ஆ எவ்வளோ பூம்மா வேணும் வேறு சாமந்தியிருக்கு முல்லை இருக்கு நீங்கள் வேறு என்னென்ன பூ வேணும்ன்னு சொல்லுங்கள்

ஆ ஓகேம்மா மொத்தம் சேர்த்து ஒரு கிலோ வந்துவிட்டு முந்நூறு இரநூறுவா ஆகும்மா ஒரு ஒரு பூவும்மே இரநூறுபா ஆகும்மா ஆ ஒரு ஒரு கிலோ இப்போ பூ வில ஜாஸ்தியாக ஆயிடுச்சும்மா அதனால் ஒரு ஒரு கிலோ இரநூறுபாம்மா

ஆ ஓகேம்மா ஆ ஆ எடுத்துட்டு வந்து கொடுத்துறன்ம்மா

ஆ புதுசாக வந்துவிட்டு பட்டன் ரோஸ் வந்துருக்கும்மா அது வேணுமாம்மா உங்களுக்கு ஆ சரிம்மா அரைக்கிலோ போதுமாம்மா அரைக்கிலோ போதுமா ஒரு கிலோ வேணுமாம்மா ஆ சரி ஓகேம்மா அது வந்து ஆ ஓகேம்மா பட்டன் ரோஸ் வந்து ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான்மா அது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன்ம்மா ஆ ஆமாம்மா அது இப்போ தான் வந்துருக்கு ஸ்டாக்கு அது கம்மி ரேட்டுதான்மா ஆ ஓகேம்மா ஓகேம்மா ஆ ஆ ஓகேம்மா ம் சரிம்மா ம்